இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ பயன்பாட்டு நெறிமுறைகள் நெறி நெறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவீன பொழுதுபோக்கா வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அப்படினா கையில் கையில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் ஒயர் பின்னுறது இந்த மாதிரி எம்பிராய்ட்ரிங் போடுறது இந்த மாதிரி பூ வரைகிறது அழகழகா நூலால் வைச்சு பூ வரைகிறது இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றையும் நம்மளுடைய கைகள் கூடை பின்னுற கூடை பின்னுறது அதுக்கு அப்பறம் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்துட்டு தொலைபேசி தொலைபேசியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தொலைபேசிலேயே எல்லா எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம் கணிப்பொறி இருக்குது அதில் வந்துட்டு நம்ம ஆர்ட் ஆர்ட்டு வரைகிறது ஹின்ட்டு எடுக்கிறது நம்மளுடைய லேங்குவேஜோ அதே மாதிரி மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி பாத்தோனா நம்ம தமிழ் அதிகமாக எப்பவும் தமிழ் மட்டும் அதிகமாக உபயோக உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எங்கேங்கே எந்தந்த ஊருக்கெல்லாம் நம்ம தமிழ் நாட்டில் போகிறோமோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய லேங்குவேஜ் மார்றது நம்மளுடைய மொழி மார்றது அதுக்கு அப்பறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஆர்ட்ஸு மெட்டீரியல் ஆர்ட்ஸுனு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே அப்போது மாறி மாறி போன மாதிரி ஆகிடுச்சு முதல்ல கை கையில் பண்ணுற கைவினை பொருட்கள் கைவினை பொருட்கள் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கம்பியூட்டர்லேயே எல்லாம் பண்ணுற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெட்டீரியல் ஆர்ட்ஸு வந்துட்டு வந்துடுச்சு அது அதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ் வந்துட்டு அது அதிகமாக இயங்கிகிட்டே போகுது நம்மளுடைய பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் தொலைபேசி மடிக்கணினி இதன் மூலமாகவே வந்துட்டு நம்மளுடைய நெறிமுறைகள் வந்துட்டு வளர்ந்து கொண்டே செல்கிறது